ஹலோ அர்ச்சனா ஹோட்டலா நான் வந்து சீத்தாலக்ஷ்மி பேசுகிறேன் ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து உணவு வந்து ஆர்டர் பண்ணணும் அவங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்குங்க என்னான்ன சாப்பாடு தேவைன்னு சிக்கன் பிரியாணி அதற்கப்பறம் வந்து சிக்கன் ஃப்ரை அப்பறம் வந்து மீன் வறுவல் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அதற்கப்பறம் வந்து ரசம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்குங்க இதெல்லாம் ஆர்டர் எடுத்துக்குங்க அதற்கப்பறம் வந்து என்னோடைய ஃப்ரெண்டோட அட்ரஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க இளவரசி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் மருவன் தெரு பேர்பெரியான்குப்பம் பண்ருட்டி கடலூர் ஏங்க அந்த இன்ற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஃபுட் வந்து டெலிவரி பண்ணிவிடுங்க